பதினைஞ்சி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணுற்றி ரெண்டு பத்தொம்போது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி மூணு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி ஒம்பது